ஹலோ ஹவுஸ் டிசைனருங்களா எங்களுக்கு வீடு கட்டித்தரணும் அதுதான் செல்ஃப்பு இந்த மாதிரி இதெல்லாம் டைல்ஸ்ஸு இந்த மாதிரில்லாம் கேட்கணும் ஆ ஓகேங்கம்மா எங்களுக்கு எந்த குவாலிட்டி நல்லாயிருக்கும் ஆ சரிங்க மேம் இடையில வந்து சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும் அதுதான் சரி நீங்கள் உங்களுக்கு தெரியுமில்ல எப்படி எந்த குவாலிட்டி போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னால் நாங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் ரெ வாங்கிக்குவோம் ஆ சரிங்கம்மா ஆ ஓகேங்க மேம் ம் இது கிட்சன் பண்ணணும் ஹாலுக்கு பண்ணணும் ஷோகேஷ்யெலாம் இல்லை டிவி செல்ஃப் அப்புறம் இந்த பசங்களோட புக்ஸ்யெலாம் அடுக்கி வைக்கிறதுக்கு இந்த மாதிரி தாங்க மேம் ஆ ஓகேங்க அளவு வந்து ஞாபகம் இல்லைங்களே ஆ சரிங்ம்மா எம் எவ்வளோ அமௌண்ட் வரும் ரெண்டுக்கும் பண்ணிணா ஆ சரிங்க மேம் ஆ சரிங்க மேம் ஆ ஓகேங்க மேம் ஆ சரி மேம் ஆ ஓகேங்கம்மா ஆ ஓகேங்ம்மா ஆ ஓகேங்ம்மா ஆ ஓகேங்க ஆ சரிங்ம்மா ஆ ஓகேங்க ஆ சரி மேம் ஆ ஓகேங்க ஆ சரிங்கம்மா

ஆ ஓகேங்க மேம் ஆ தேங்க் யூ மேம்